என் பேர் தேவிகாஸ்ரீ என் ஃபேமிலியில் மொத்தம் நாங்கள் நாலு பேர் நான் என் தம்பி என் அப்பா என் அம்மா நாலு பேரிருக்கோம் என் அம்மா பார்த்தோன்னா அகௌண்ட்டன்ட் ஒர்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கா அகௌண்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சி வர்ஷமாக அதுக்கப்புறோம் பார்த்தா என் அப்பா என் அப்பா வந்து ஸ்டீல் ஒர்க் ப்ளாக் ஸ்மித்தாக இருக்காங்க இரும்பு வேலையெல்லாம் கட்டில் பீரோ இதெல்லாம் இரும்பில் பண்ணுறதுல ரொம்ப திறமைசாலி கிட்டத்தட்ட அவர் வந்து முப்பது வருஷமா அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டிருக்காரு என் தம்பி இப்போ தான் காலேஜ் போகிறாங்க ட்வல்த் முடிச்சிருக்காங்க பயாலஜி க்ரூப் எடுத்து அதுக்கப்புறோம் நான் வந்து பார்த்தோன்னா பயாலஜி க்ரூப் முடித்திட்டு அதுக்கப்பறம் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சு முடிச்சிட்டு இப்போ எம்பிஏ பண்ணிட்டிருக்கேன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என் ஃபேமிலி மொத்தம் நான் நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் அதுக்கப்புறோம் பாத்தோன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி நான் சொல்லணும் அப்படின் நினைச்சோன்னா எனக்கு என் தம்பி பால்வாடி ஸ்கூல் போகும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க நான் அவன் கூட இருப்பேன் அவனை தான் நான் பார்த்துக்கறதான் என் வே ஒர்க்காக இருக்கும் அப்போ இருக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டு கேங் ஒருத்தவங்க இருப்போம் நாங்கள் நாலு பேர் இருப்போம் நாங்கள் நாலு பேரும் இப்போ வரைக்குமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் இப்போ வரைக்கும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் கான்டக்டில் இருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்களாம் இருக்காங்க பட் ஆனாலும் நாங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் கம்முயூனிகேட் பண்ணிக்குவோம் அதே மாதிரி ஒன் டூ ஃபைவ் வரைக்கும் நான் படிக்கும்மோது இங்க டைமண்ட் ஷிப்ரி ஸ்கூல் எலிமெண்டரி ஸ்கூலில் படித்திட்ருந்தேன் இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் போனால் எங்கள் எல்லா எல்லார்த்துக்குமே தெரியும் எங்கள் எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் தெரியும் எங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்களுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியும் க நாங்கள் அந்த ஸ்கூலை விட்டு வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆனாலும் இப்போ வரைக்குமே எங்களை பற்றின நினைவுகள் அங்கே இருக்கும் எல்லார்த்துக்குமே எங்களை தெரியும் அதே மாதிரி எங் காலேஜ் என்னோடய சிக்ஸ் டூ ட்வல்த் வரைக்கும் பார்த்தோம்னா பயாலஜி க்ரூப் நாங்கள் கிட்டத்தட்ட நாலு செக்ஷன் அந்த நாலு செக்க்ஷன்லையும் பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் கேர்ல்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அதே முப்பது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் அப்படியே கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் காலேஜ் போனோம் நாங்கள் பிஎஸ்சி அண்டர் க்ராஜுவேட் படிக்கும்போது இப்போ வரைக்கும் அந்த க்ராஜுவேட் ஸ்கூல் வந்து நாங்கள் படிச்சு முடித்திட்டு நாங்கள் வெளியில் வந்தாலும் ஓ எல்லாரும் ஒரே இதில் கான்டக்டில் இருந்துகிட்டே தான் இருக்கோம் ஸோ இது தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்